நான் வந்து மிக சொகுசாக பயணம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு மலேசியாவுக்கு நான் வந்து பயணம் மேற்கொண்டேன் மொத்தம் நாலுமுறை போயிருக்கேன் அதில் முதல் முறை போகும்போது எனக்கு மிக ஒரு சொகுசான பயணமாக அந்த விமான பயணத்தை வந்து நான் முயற்சி பண்ணேன் அந்த இங்கேருந்து விமானத்தில் ஏறுனவுடனே எனக்கு வந்து ஒரு உயர்ந்த மதுபானம் வகைகள் வழங்குனாங்க அது போய் அதுக்கப்புறம் உணவு வகைகள் வழங்குனாங்க அது வந்ததே தே தெரியாத அளவிற்கு மிகவும் சொகுசாக ஒரு நான்கு மணிநேரம் வந்து நான் அந்த விமானத்தில் பயணம் பண்ணதும் ம மறக்க முடியாத ஒரு சொகுசு பயணம் சொகுசுன்னா ஒரு பயங்கரமான ஒரு சொகுசாக நான் வந்து அதை உணர்ந்தேன் அங்கே போய் அந்த பயணம் போய் ஏர்போர்டில் இறங்கிட்டு விமான நிலையத்தில் இறங்குனவுனே அங்கேருந்து ஒரு மலேசியாவோடய அரசு பேருந்தில் பயணம் பண்ணேன் அதுவும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து பயணமாக இருந்துச்சு அதுவும் மிக எனக்கு வந்து ரொம்ப சொகுசான பயணமாக இருந்துச்சு நான் போய் சேர்ற இடம் வரைக்குமே நல்ல ஒரு சொகுசான முறையில் பயணம் பண்ணேன் அந்த பயணம் வந்து என் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு சொகுசு பயணமாகதான் நான் வந்து நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நான் வந்து மும்பைக்கு அதாவது பெங்குளுரில் இருந்து மும்பைக்கு வந்து நான் சொகுசு பேருந்தில் பயணம் பண்ணேன் அதுவந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணிநேரம் இருபத்தாறு மணிநேரம் அந்த பயணம் வந்து இருந்திச்சு அந்த பயணமும் வந்து எனக்கு மிக சொகுசான பயணமாக அமைஞ்சிச்சி பேருந்தில் சொகுசு பேருந்தில் பயணம் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு உணர்வுகளை வந்து கொடுக்கும் அதனால இந்த ரெண்டு பயணம் வந்து என்னுடைய வாழ்க்கையில மிகவும் சொகுசான பயணம் அது எவ்வளோ சொகுசுன்னு கேட்டிங்கன்னா அது வாழ்க்கையில வந்து மிகவும் ஒரு இனிமையான நாளாக அந்த சொகுசை வந்து சொகுசு விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த சொகுசை நான் உணர்ந்தேன் அதுதான் என்ன இந்த இரண்டு பயணம்தான் நான் என்னோடய வாழ்க்கையில நான் பண்ண சொகுசு பயணம் மீதி சிறுசிறு பயணங்கள் செய்திருக்கேன் அதை காட்டிலும் இந்த ரெண்டு பயணம் நான் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பயணம் வந்து மிக சொகுசான பயணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணமும் கூட அந்த அளவிற்கு நான் அந்த சொகுசை வந்து உணர்ந்தேன் நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைச்சால் அந்த சொகுசு பயணத்தை வந்து போய் பாருங்கள் நீண்ட தூரம் நான் சொல்லுற பயணமெலாம் இருபத்தி நாலு மணிநேரம் இருபத்தஞ்சு மணிநேரம் பயணம் பண்ணும்போது அந்த சிறிதளவுகூட எனக்கு வந்து ஒரு களைப்போ ஏதோ தெரியவில்லை அந்தளவுக்கு அந்த பேருந்தில் சொகுசான பயணத்தை வந்து மேற்கொண்டேன் அனைத்து வகை ச சௌகரியங்களும் அந்த பேருந்தில் எனக்கு கிடைத்தது அது எனக்கு இந்த இரண்டு பயணங்கள் மலேசியா பயணம் மற்றும் இந்த மும்பை பயணம் வந்து மிகவும் சொகுசான பயணமாக எனக்கு அமைந்தது நான் மிகவும் சொகுசாக உணர்ந்தேன்